ஹலோ வசந்த் அன் கோங்களா இப்படி வீட்டுக்குத் தேவையான பர்னீச்சர்லாம் வாங்கலாம்ன்ட்டு இருக்கிறங்க ஆஃப் சேரி சரிங்க கட்டிலு பீரோவெல்லாம் என்ன ஆஃபரில் போய்ட்டுருக்குனு தெரியும்ங்களா சரிங்க சரிங்க கட்டிலில் என்னென்ன கட்டிலெல்லாம் இருக்குதுங்க இப்போது இது கட்டில் வாங்கணும்ங்கனா அந்தப் பெட்டு அந்த மாதிரி ஃப்ரீ எதாவது ஆஃபர் இருக்குதுங்களா ஓ அப்படிங்களா இப்போது பீரோ சோபாலாம் என்ன ரேட்டுக்கு போய்ட்டுருக்குதுங்க

அதுக்கு ஆஃபர் எதுவும் இல்லைங்களா பில்லோவெல்லாம் ஆஃபர் தரமாட்டீங்களா சரிங்க அப்படிங்களா சேரி சரிங்க பீரோ என்ன ரேட்டுலாம் வருதுங்க ஆமாங்க ஓ அப்படிங்களா இப்போ மர பீரோ என்ன ரேட்டுங்க இந்த பீரோ இரும்பு பீரோ என்ன ரேட்டுங்க சேரி சரிங்க என்ன பிரைஸில் வருதுங்க ஆமாங்க ரேட்டு அதிகமாக தெரியுதுங்களே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கொடுக்கலாம்ங்கள சரிங்க

இல்லைங்க இங்கே போன டைமு உங்கள் கடையில் தான் ஒரு கட்டிலு எடுத்துட்டுப் போனேங்க அது ரொம்ப இப்போலாம் துருப்பிடித்து இரும்பு இரும்பு இரும்பெல்லாம் அப்படியே தேய்ஞ்சு போனமாதிரி இருக்குதுங்க ஓ அப்படிங்களா இல்லைங்க போன டைமு இங்கேதான் எடுத்துட்டு வந்தேன்ங்க கொஞ்சம் இதாக இருக்குதுங்க அதனாலதான் கேட்டங்க சரிங்க சரிங்க நாளைக்கு வந்து நான் பார்க்குறேன் கடையில் வந்துங்க எப்போ வரைக்கும் கடை எப்போ வரைக்கும் திறந்துருக்கும் ஓகேங்க ஓகேங்க ஓகேங்க சரிங்க சரிங்க மேடம் தேங்க்யூங்க மேடம் சரிங்க வச்சிரங்க